ஹலோ சார் நான் இப்போது தான் ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கனா வஹாப் நகர் ஃபேஸ் டூ கட்டிக்கானாப்பள்ளி சந்தியா காலேஜ் பேக் சைடிலேருந்து கால் பண்ணுறேன் நான் வந்து மங்களம் ஹோட்டலில் வந்து ஒரு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு ஃபுல் கல்மி ஆர்ட்ரு வந்து எப்போ ரிசீவ் ஆகும் அது மட்டும் கொஞ்சம் தெரிவிச்சீங்கனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படியே ஆர்டர் கூட பார்த்தீங்கனா எனக்கு வந்து பார்த்தீங்கனா ஒரு ஃப்ரைட் ரைஸ் என்ன ஒன்று வந்து எக்ஸ்டரா ஆட் பண்ண முடியுமா ஆட் பண்ண முடிஞ்சால் சொல்லுங்கள் நான் வந்து நான் வந்து கொஞ்சம் வெளியே போகிறதா இருக்குது அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கனா ஆர்டரை டெலிவர் பண்ணுங்கள் நான் வேணால் எக்ஸ்ட்ரா டிப்பு தரக்கூட ரெடியாக இருக்கேன் ஸோ வந்து பார்த்தீங்கனா ஆர்டர் வந்து பார்த்தீங்கனா கொஞ்சம் எக்ஸ்ட் கொஞ்சம் சீக்கிரமாக டெலிவர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து பார்த்தீங்கனா இந்த சந்தியா காலேஜ் ரோடை ஒட்டி அப்படியே பின்னாடி வந்தீங்கனால் ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது அந்த வாட்டர் டேங்க் பக்கத்தில் தான் ஒரு வீடு நீங்கள் வந்தீங்கனால் நான் கீழே தான் இருக்கேன் ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க வெளியே போகணும்